மாவட்டங்கள்னு பேசும் போது சில மாவட்டங்கள் டக்குனு நின நினைப்புக்கு வருவது ஒன்று வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நான் பிறந்த மாவட்டம் இன்னொன்று திருச்சி மாவட்டம் நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் அப்புறம் இங்கு என்னோட நேட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே சிவகங்கை மாவட்டம் இங்கே வசிக்கக்கூடிய மாவட்டமும் கூட அதுக்கும் அது இல்லாமல் பார்த்தோன்னா மதுரை மாவட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டம் இரண்டுமே பல கோவில்கள் இல்லை ப்ரசித்தி பெற்ற கோவில்கள் உள்ளே மாவட்டம் மதுரை தஞ்சாவூர் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்